பழைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கும் எப்படி நிர்வகிக்கிறது எப்படி சமநிலை அடையுறது அதில் நாம் என்ன நடுத்தர பகுதியாயிருந்து நாம் என்ன செய்யுறோன்றது இதுதான் கொஷ்ஷினாக இருக்குது இப்போது பழைய தலைமுறையினர்னால் இந்த ஆண்ட அனுபவத்தில் வந்து எல்லாமே சொல்லுவாங்க அவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அனுபவரீதியாக வந்து அவங்க நமக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இளம் தலைமுறையினர் அவசரம் எது எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யறது நம்ம சொல்லறதை கேட்காமல் போய் ஒரு பிரச்சனையில் ஈடுபடுறது அவசரப்படுறது அதாவது பொறுமை கிடையாது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவும் இளம் தலைமுறையினருக்கு பொறுமையாக இருக்க மாட்டேறாங்க டக்குடக்குன்னு ஒரு முடிவெடுத்து டக்குடக்குன்னு முடிக்கணும் டக்குடக்குன்னு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்போது வந்து அவசர நிலையை வந்து அவங்க அதிகமாக சீக்கிரமாக எதிர்பார்க்கறாங்க ஆனால் பழைய தலைமுறையினர் வந்து என்ன செய்யறாங்க எதுவும் அனுபவரீதியாக பொறுமையாக நம்ம அதை செய்யணும் அப்போதான் அது வந்து கரெட்டாக இருக்கும் சரியாக இருக்கும் அந்த விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த இளம் தலைமுறையினர் அதை நம்ம என்ன சொல்லுறோம்கிறதையே காதில் வாங்குவது கிடையாது அவங்க ஒர்க்குலோடு அதிகம் அப்போ இருக்கிறவங்க வந்து அதிகமாக படித்தாங்களோ படிக்கலையோ வேலையில் இருக்காங்களோ என்னான்னு தெரியாது அவங்க பொறுமையாக எல்லாத்தையும் செய்யறத்துக்கு காலம் இருந்தது ஆனால் இப்போது இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதாவது செல்ஃபோன் அதில்தான் நம்மளுக்கு எல்லா வே வேலையுமே இருக்குது அதனாலே அதை அவர்களுக்கு பார்க்கறத்துக்கு டைமீங்கு சாப்பிடாம கூட ஒரு வேலைக்கு போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு அவசரமாக டக்குனு சாப்பிட கூட டைம் இல்லாத ஒரு அவசர முடிவு எடுக்கறாங்க டக்குன்னு வேலைக்கு போகணும் நினைக்கிறாங்க நம்ம சொல்றதையும் காது கொடுத்து அவங்க கேட்க மாட்டேறாங்க இளம் தலைமுறையினருக்கு எதையும் பொறுமையாக கையாளுறது கிடையாது நம்ம சொல்வதையும் கேட்கறதில்ல ஆனால் பழைய தலைமுறையினர் அனுபவரீதியாக எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அவங்க சொல்வது ஓரளவுக்கு எல்லாமே கரெக்ட்டாக இருக்கும் இளம் தலைமுறையினர் செய்யறதும் நம்ப எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க செய்யறதும் கரெக்டாக இருக்கும் அவங்க வாழக்கூடிய அந்த காலகட்டம் வந்து அவங்களை அந்த மாதிரி அவசரமாக அந்த வாழ்க்கையை வாழ வைக்குது ஒரு சாப்பாடோ இப்போது வந்து பாரம்பரியமாக நம்ம ஒரு சாப்பாடு சாப்படறோம்னால் அந்த காலத்தில் என்னாங்கன்னால் பழைய சாப்பாடாக அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பை நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க அதாவது ஃபாஸ்ட்ஃபுட் ஐட்டம் எல்லாமே சாப்பிடறாங்க அவங்க ரொம்ப ப்ரைனும் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் அதே மாதிரி சீக்கிரமாக வந்து தப்போ ரைட்டோ கட டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துவிடுவாங்க அது சரியா தப்பான்னு அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம்தான் பார்க்கறாங்க இளம் தலைமுறையினர் ஆனால் பழைய தலைமுறையினர் அப்படி கிடையாது அவங்க எதையும் யோசித்து அனுபவரீதியாக பொறுமையாக செய்யணும்னு நினைப்பாங்க அது கரெக்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நாங்கள் இளம்தலைமுறையினர் செய்யறது எல்லாமே தப்புன்னு நீங்கள் நம்ம சொல்ல முடியாது அவங்க செய்யறதும் கரெக்டு அவங்க வாழ்ந்த அதாவது பழைய தலைமுறையினர் வாழ்ந்த காலம் அப்படி இதுவே புதிய தலைமுறையினர் வாழக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதிரி இருக்கறதினால அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறாங்க அந்த மாதிரி வாழ அந்த வாழ அனுபவிக்க வாழ கத்துக்கறாங்க அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதாவது ரெண்டையும் யோசிக்கணும் நல்லதா கெட்டதா அப்படிங்கறதை நம்ம யோசிச்சு பொறுமையாக அந்த முடிவு எடுக்கணும் நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்தோன்னா அது சீக்கிரமாக நமக்கு அது தவறான முடிவாகதான் போயி நமக்கு சேருது அப்போ இரண்டுமே நம்ம என்ன செய்யணும் கையாளணும்னால் நமக்கு அனுபவமும் தேவை பொறுமையும் தேவை நமக்கு புதிய அனுபவ அறிவு முக்கியம் அதை விட நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழக்கூடிய அதாவது சூழ்நிலை கலாச்சாரம் நம்ம வாழக்கூடிய இடங்களைப் பொறுத்து நாம் அனுபவிக்கிறது இருக்குது அப்போது என்னுடைய அனுபவமாக நான் என்ன கூறுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னால் பழைய தலைமுறையினர் செய்யற எல்லாமே தப்புணும் எல்லாமே ரைட்டுனும் நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி புதிய தலைமுறையினர் எல்லாம் செய்யறது அவசரம் தவறுன்னு நம்ம எதையும் சொல்லக் கூடாது அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறாங்க அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க புரியுதுங்களா